நான் திருமணமாகி வந்தபொழுது என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் எனது கணவனின் சகோதர்கள் மூன்று பேர் தங்கைகள் இரண்டு பேர் எந்தவொரு திருவிழாக்களின் போதும் என் குடும்ப விழாக்களின் போதும் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்வோம் பல மணிநேரம் பல பல சுவாரஸ்யமான தகல்வுகளை எங்களுள் பகிர்ந்து கொள்வோம் உதாரணமாக எனது குழந்தையின் பிறந்தநாள் விழாவின்போது அனைவரும் முதல் நாள் இரவே வந்து விடுவார்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் அம ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவு பரிமாறுவோம் அனைவரும் மிகவும் உதவிகரமாக இருப்போம் வேலைகளை பகிர்ந்து செய்வோம் ஒருவருக்கொருவர் கு நாங்கள் ஒருவருக்கொருவர் என் அனுசரித்து செல்வது போல எங்கள் அனைவருடைய குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன பிரச்சினை வந்தாலும் கூட அவரதே அவர்களே தீர்த்து கொள்ளும் வண்ணம் நன்றாக செயல்படுவார்கள் எங்களது குழந்தைகளின் எந்தவொரு எதிர்பார்ப்பையும் நானும் எனது கணவரும் செய்ய வேண்டிய அவசியம் மட்டும் அல்ல அ தனது பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா எவரிடம் வேண்ணாலும் அவர்கள் கேட்டு அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அந்தவொரு பழக்கமும் எங்கள் குடும்பத்தில் உள்ளது எங்கள் குடும்பத்தில் இப் தற்போது நடைபெற்ற மிகப்பெரிய விழா என்று பார்த்தோம் என்றால் எனது மாமனாரின் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அவர்கள் இப்போது எழுவத்தி ஏழாவது அகவையை எப்படி எல்லாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வாட்ஸ்அப்பில் ஒரு குழு ஒன்றை ஆரம்பித்தோம் நானும் எனது சகோ நானும் எனது சகோதரிகளும் எனது கணவரின் தங்கைகளும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒவ்வொருவரும் எந்த மாதிரியான புடவை எடுக்க வேண்டும் அனைவ குழந்தைகளுக்கும் எப்படி ஆடைகள் எடுக்க வேண்டும் உணவு எப்படி எல்லாம் பரிமாறப்பட வேண்டும் அதில் என்னென்னவெலாம் இடம்பெற வேண்டும் காலை உணவு என்னென்ன மதிய உணவு என்ன வேண்டும் மதிய உணவிற்கு அப்புறம் வ வந்த விருந்தினர்களுக்கு கய தாம்பூலப்பை எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் மாப்பிளையாருக்கும் அத்தைக்கும் எந்த மாதிரியான புடவை எடுக்க வேண்டும் என்ன மாதிரியான நகை எடுக்க வேண்டும் அவர்களுடைய இதற்கு முன்பு பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்பட்டது என்று பல தகவல்களை அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப குழுவில் பகிர்வோம் அதன் பிறகு இதில் எது தேவை தேவையற்றது என்பதை அனைவரும் கலந்து ஆலோசிப்போம் அதன்பிறகு அதை செயல்படுத்தவும் செய்தோம் மிகவும் தெளிவாக உறவினர்கள் வருகையை மொதற்கொண்டு ரொம் க கரெக்ட் கரெக்ட்டாக ஒரு பர்ஃபக்க்ஷனாக செய்யணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையும் ஆரம்பித்தது விருந்தினர் வருகை வந் வந் வந்து விருந்தினர்கள் வந்தவுடன் அவர்கள் தங்கும் அறை அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டது அவர்கள் எப்போது தங்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு விழாவின் போதும் முன்னேற்பாடுகள் அனைத்தையும் முன்பே கலந்து ஆலோசித்து அனைவரது ஆலோசனைபடியும் பகிர் அனைவரது ஆலோசனை படியும் கலந்து ஆலோசித்து செயல்படுத்துவோம் பிறகு உணவு பரிமாற்றத்தின் ஏதேனும் குறைபாடு இருப்பின் அதனை உடனே சரி செய்வதற்கு நாங்களே சில சில டயம் இறங்கி அதில் உள்ள குறைப்பாட்டினை சரி செய்து வந்தவர்கள் இன்முகத்துடன் சென்று அவர்களை வழி அனுப்பி வைப்போம் பிறகு கோவில் விழாக்களின் போது அனைவரதோடு அனைவரதோடு ஒத்துழைப்பும் இன்றியமையாதது எமது கோயில் மிகவும் பெரியது அந்த கோயில் விழாக்களின் போது ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று என்னென்ன மரங்கள் தேவை என்னென்ன மரங்கள் வந்து கோயிலை சுற்றி அமைக்கலாம் அப்படி என்பதை அனைவரும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்தோம் பிறகு அந்த கோயிலுக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் எங்கு வாங்கினால் மலிவு எங்கு வாங்கினால் தரமாக கிடைக்கும் என்பதில் உறுதிப்பாட்டுடன் செயல்பற்றினோம் பிறகு அந்த அந்த விழாவினையும் சிறப்பாக நடத்தி முடித்தோம் இதே மாதிரி எனது உறவினர்கள் ஒரு குழந்தை யுபி இது யுபிஎஸ்சி தேர்விலோ டிஎன்பிசி தேர்விலோ படிக்க வேண்டும் என்ற எனது குழந்தைகளையோ எனது சகோதரர்களின் குழந்தைகளையோ அவர்கள் வைத்து படிக்க வைத்து கொண்டிருப்பார்கள் அப்போது அந்த ஒரு கல்யாணமாகி வந்த ஒரு பெண் குழந்தைகள் கூட இந்த குடும்பத்தில் படிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த குழந்தைகள் அம்மாவிடம் அப்பாவிடம் மட்டும் தான் இருப்பேன் என்று சொல்வதே இல்லை எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ பெரியம்மாவோ சித்தியோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் இருப்போம் என்னுடைய குழந்தைகள் பள்ளி விடுமுறை நாளின் போது என்னுடைய கணவரின் சகோதரர்கள் திருப்பூர் கோயம்பத்தூர் ஊட்டி போன்ற இடங்களில் வசிப்பதால் விழா விடுமுறை முடிந்தவுடன் உடனே நாங்கள் கிளம்பி விடுவோம் சுற்றுலா செல்வதற்காக திருப்பூர் கோயம்புத்தூர் ஊட்டி போன்ற து இடங்களுக்கு சென்று கோடை வாசஸ்தலங்களையும் பார்த்து அனைத்தையும் அனைத்தையும் சுற்றி பார்த்து வருவோம் பிறகு அவர்களையே இங்கு அழைத்து வந்து அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்தும் கொடுப்போம் பிறகு அனைவரும் ஒன்றாக அவரவர் இல்லங்களுக்கு சென்று பள்ளி திறப்பின் போது செயல்படுத்துவோம்